எனக்கு நைட் வாக் போறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் அது எந்தமாதிரி இடம்னா பீச் சைடு பீச் சைட் போறதுன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நாங்கள் ஒரு டைம் ஆலப்புழா போயிருந்தோம் அலாப்பி போயிருந்தோம் அப்போ வந்து நைட் வந்து நாங்கள் அப்படியே வாக் போலாம்னு சொல்லிவிட்டு பீச் சைடு தான் போய்விட்டு நல்லா வாக் போயிட்டு நல்லா அந்த மண்ணில் உக்கார்ந்து நல்லா ரிலாக்ஸாக அந்த பீச்சை பார்க்கும்போது அவ்வளோ மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னால் நைட்டுதான் வந்து அந்த வேவ்ஸோடய சௌண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேவ்ஸும் அதிகமாக இருக்கும் அப்போ அது நமக்கு பார்க்கும்போது அது ஏதோ நம்பகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்கும் அப்போ வந்து நமக்கு அது வந்து ஒரு மனதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம மைண்டில் ஏதா ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலோ நமக்கு அது பார்க்கும்போது நான் அந்த அந்த வேவ்ஸ் வந்து வந்து போகும்போது நம்பளோடய அந்த ஃபீலிங்ஸும் அதுக்குள்ளே நமக்கு போகிற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸெல்லாம் போகிறமாரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் எனக்கு அந்த நைட் வாக் வந்து அந்த பீச்சில் அங்கே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுது அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனமும் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயிருந்தப்போ சன்செட் வந்து ரொம்ப நல்லாயிருந்துச்சி அந்த எஸ்க்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சுது